இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றுலா தலம்னு பார்த்தீங்கன்னா இங்கே சேத்பேட்னு ஒன்று இருக்குது அங்கே சச்சி சச்சி அது ரொம்ப பெரிய ஃபேமஸு இந்த அமாவாசைன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெளியூர் ஆளுங்கெளாம் வருவாங்க அங்கே எல்லாம் அந்த சென்னையிலிருந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்லிருந்து பெரிய பெரிய ஊருலிருந்துல்லாம் வருவாங்க இவங்க வந்துட்டுனால் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பக்கத்திலே ரூம்ஸ் இருக்கும் அந்த ரூம்ஸெல்லாம் இவங்க வாடகை எடுப்பாங்க அந்த ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா டேக்கு தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்து ஐநூறுரூபா மினிமம் ஒரு அஞ்சாயிரம் வரைக்கும் இருக்குது அந்த ரூம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்படி நாங்கள் கொடுத்தா மாதிரியே ஒரு சிலர் கொடுத்துட்டு போய்விடுவாங்க ரூம் வந்து செக் அவுட் பண்ணும் போது ஆனால் ஒருசிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அது கலீஜாக அதை எப்படி அந்த ரூமை எதுக்குதான் அவங்க கையில் கொடுத்தமோ அப்படினு ஒரு மாதிரி பண்ணிவிட்டு போவாங்க அதை வந்து ரொம்ப கொஞ்சம் நான் பெரும் சவாலாக நாங்கள் சந்திக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த திருவண்ணாமலைனு சொல்லுவாங்க அந்த திருவண்ணாமலை வந்து அந்த கோயில் ஃபேமஸ்ஸு அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமி அப்போ வந்து இந்த மக்களெல்லாம் வந்து இந்த கிரிவலம்னு சொல்லுவாங்க அந்த மலையை சுற்றி சுற்றி சுற்றி வருவாங்க அதன்மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு முடிவும் ஒரு சிலருக்கு முடியாது அங்கே பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரன்ட்டில் அவங்க ஸ்டே பண்ணிவிடுவாங்க அங்கே ஸ்டே பண்ணும் போது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது அவங்க தண்ணி நிறையா வேஸ்ட் பண்ணி போய் அங்கே வந்து ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் கூட்டமாக வருவாங்களாம் எங்களால் கொஞ்சம் அவங்கள கவனிக்கவே முடியாது அதனால் அவங்க ரொம்ப பெரிய சவாலையும் அவங்க சந்திக்கிறாங்க இந்த ரெஸ்டாரண்ட் வெச்சுருந்தாலே கொஞ்சம் அது கொஞ்சம் சுலபம் சொல்ல சுலபமாக பேச முடியாது அது அதில் கொஞ்சம் பழகுனால் தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டன்னு